தமிழ்நாட்டில் மக்கள் பொதுவாக செய்திகள் எவ்வாறு அணுகிறார்கள் முன்னலாம் பார்த்தா எஃப்எம்மில் பார்த்துட்டுருந்தாங்க ரேடியோவில் பார்த்துட்டுருந்தாங்க தனியாகவே ஒரு டிவைஸ் இருந்துச்சு ஒரு பெரிசா இருக்கும் அதில் வந்து எந்த சேனல்மோ அந்த சேனல் கிளிக் பண்ணணும் கொரகொரனு கேட்கும் ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர வளர இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கனா எல்லாம் ஃபோனில் எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ணிக்கிறாங்க அதை விட்டால் நியூஸ் சேனல் பார்க்கறாங்க இல்லை போட்கேஸ்ட் பார்க்கறாங்க எல்லோரும் டெக்னாலஜி வளர வளர எல்லா நியூஸ் வந்து போட்கேஸ்ட் மூலயமாதா இப்போலாம் பார்க்கறாங்க இப்போ எல்லா ஆர்டிகிள்ஸ் கூட இப்போலா கம்மியாக கொறைஞ்சிருச்சி ஆர்டிகில்ஸுனு பார்த்தா அது நாங்கள் இப்பபோ எல்லோருமே ஃபோன்லதான் எதிர்பார்க்குறாங்க ஆர்டிகல்ஸ் ஃபோனில் கிடைக்குமா இல்லை ஆர்டிகில்ஸ் ஃபோனில் இருந்தாலே பெட்டராக இருக்கும் எதுக்கு வாங்கி படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் நம்ம ஷ்ட்ரெயிட்டாக ஃபோனில் வச்சுக்கலாம் கையிலே ஹேண்டுலையே வச்சுக்கலாம் நம்ம எப்போ வேணால் படிச்சுக்கலாம் நமக்கு ஏன் போய் போய் அங்கே ஆர்டிகில்ஸ் இருக்கா இங்கே நியூஸ் பேப்பர் இருக்குமான்னு போய் அலையிறதை விட்டுவிட்டு ஃபோன்லயே எல்லாம் பொதுவாக செய்திகள்லாம் ஃபோன்லையே பார்த்து பார்த்துறாங்க இப்போ ஜென்ரல் கொஷின் எல்லாமே இப்போ ஃபோனில் தர ஆரமிச்சுட்டாங்க எல்லா ஊர் ஆப் எல்லா டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ண ஆரமிச்சிருச்சு அதை விட்டால் அது பெரிய விஷயம் என்னனால் இப்போ போட்கேஸ்ட்னால் எடுத்துக்கிட்டால் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பத்துபேர் இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலே அது பொதுவாக ஒரு விஷயம் புதுசாக ஒரு செய்தி எதும் நடந்தாலே அது ஒரு பத்து பேரு இருபது பேர் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரோ தனி தனியாக செட் செட்டாக இருந்து அதைப் பற்றி பேசி அதைப் பற்றி பேசி அதில் என்ன நல்லதுருக்குது அது கெட்டது இருக்குது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படி என்ன இருக்குது நாங்கள் எல்லாமே கேட்க ஆரமிச்சுட்டாங்க இப்போ ரேடியோ இப்போ சிம்பிள்ளாக இப்போ ஃபோன்லயே ரேடியோ வந்துருச்சி நல்ல ஒரு நெட்ஒர்க் எந்த ஒரு கொர கொரனு இல்லாமல் எந்த ஒரு நாய்ஸு இல்லாமல் வந்ததினால இப்போ எல்லாரும் ஹெட்ஃபோன் எடுத்து பாக்கெட் ஹெட்ஃபோனில் மாட்டிக்கிட்டு பாக்கெட்டில் ஃபோனை வச்சினு ரேடியோவில் கேட்டுகிட்டே போகிறாங்க எல்லா அப்டேட்ஸும் டெய்லியும் ரேடியம் எஃப்எம் ரேடியோவில் வந்துடுது அப்புறம் ஃபோட்டோகிராஃபிக்ஸ் இப்போ எப்படினா இப்போ இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோகிராஃபிக்ஸ் மூலயமாதா உள்ளே வருது அந்த விஷயத்தை ஒரு ஹின்ட்டாவும் ஒரு ஒரு லைன்னாக தராமல் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை தெளிவாக டீடைல்லாக அனுப்பிச்சு விடுறாங்க பொதுவான செய்தி எந்த ஒரு செய்தி ஜெனரலா எது நடந்தாலும் எல்லாமே ஃபோட்டோ மூலயமாதா அனுப்பிச்சு விடுறாங்க அதை விட என்னனால் இப்போ ஒரு ஒரு ஆர்டிகில்ஸுனு பார்த்தா ஃபோட்டோதான் ப்ரெஃபர் பண்ணுறாங்க சொல்லப் போனா நான் ஆர்டிகில்ஸ் வந்து தேடி தேடி படிக்கணும்னு பாக்கறேன் இப்போ யாரும் இல்லை எல்லா ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிறாங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டால் அந்த ஃபோனில் இருக்கற ஃபோட்டோவில் நம்ப சும்மா எடிட் பண்ணிக்கிறாங்க அந்த ஃபோட்டோலே எடிட் பண்ணுறாங்களோ இல்லை தனியாக வச்சு எடிட் பண்ணி இங்கே இப்படி நடந்துச்சு இங்கே அப்படி ஒன்று நடந்துச்சுனு ஃபோனில் அந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி எல்லோருக்கும் அமுச்சு விட்றாங்க எல்லா ஒரு விஷயமும் ஒரு போட்கேஸ்ட் மூலயமா ரேடியோ மூலயமா தெரிய வந்தாலும் ஃபோனில் ஒரு டிவைஸ் இருக்குது ஆர்டிகில்ஸ் படிக்க டிவைஸ் இருக்குண்டு அட்வான்ஸாக எல்லாம் போயிடறாங்க